ஆம் நம் கண்டெய்னர் கார்டனிங் செய்துள்ளேன் நான் வீட்டில் வந்து எந்த ஓர்க்கும் இல்லாதம் போது நமக்குன்னு ஒரு ஆக்குப்பெயினாக ஒன்று வெச்சுக்கிணுங்கறதுக்காகவே நான் கார்டனிங் பண்ண அந்த காலத்தில்லாம் வந்து வெங்காயம் தக்காளி கீரை உருளைகிழங்கு அது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கானிக்காக கிடைக்கும் ஆனால் இப்போ எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் போட்டு பெர்ட்டிலைஸஸ்லாம் போட்டு அதை வந்து சீக்கிரமாக வந்து காய்க்க வெச்சு பழுக்க வைக்கிறது பழமாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அதை மாரிலாம் பண்றதுனால் வந்து நம்மளோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே வந்து ரொம்ப கம்மி ஆகுது அதே மாதிரி விலையும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போலாம் ரொம்ப மலிவாக கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனாலயே என்ன பண்றாங்கன்னால் இப்போ இருக்க ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் மேலே வீட்டில் இருக்க டீனேஜர்ஸ் எல்லாருமே செடி அதிகமாக வளர்க்க ஆரம்மிக்கிறாங்க கார்டனிங் பண்றாங்க அது ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் அம் வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடேபிள்ஸாக இருக்கட்டும் ஆனியன் டொமேட்டோ சில்லி கேப்ஸிகம் பெல்பெப்பர்ஸ் இதுமாதிரி வந்து நிறைய வந்து பம்கின் அதை மாதிரிலாம் வைக்கிறதுனால் நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதும் வந்து நம்பளே சமச்சு சாப்புடுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இதை பிஸ்னஸ் பேர்பர்ஸ்காகவும் பண்ணலாம் அப்படிலா நம்ம வந்து சொல்லியும் கொடுக்கலாம் டீச்சிங் இது வந்து நிறைய இது ப்ரொஃபஷ்னாகவே மாறிடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அப்போலாம் இது வந்து ஒன்லி ஜென்ஸ் போய் இது பண்ணுவாங்க மார்க்கெட்டில் சந்தை போட்டு விற்பாங்க அதெல்லாம் இருக்கறதா இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து கார்டனிங் வந்து ஒரு ஒரு கலையாக ஆயிடுத்து அது ஒரு ஹாபியாக ஆகிறதுனால் மத் அது பண்றதுனால் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் ஒன்றுன்னு நம்ம பேச பேச பேச அது நமக்கு பதில் தர மாதிரியே இருக்கும் இ நம்ம வந்து நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்து நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம் நம்ம ஹாபியாகவும் வெச்சுக்கிலாம் இல்லை நம்ம டீச்சிங்காகவும் சொல்லி தரலாம் இது கார்டனிங்குக்கு வந்து ஒன்லி வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வைக்கா வைக்கிணுன்னு கேட்டிங்கன்னால் இல்லை நம்ம வந்து ஆலோவேரா வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப மெடிஸ்னல் ஹேர்பாக இருக்குது கற்பூரவள்ளி அது துளசி மின்ட்டு இது மாதிரிலாம் போட்டு கஷாயம் மாதிரி குடித்தா ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசனாகவும் நம்ம வந்து சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் இரும்பலா இருக்கட்டும் இது மாதிரிலா நம்ம வெச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மருதாணி வெச்சுக்கிலாம் அப்றம் கருவேப்பிலை செடி கொத்தமல்லி இதுமாதிரிலாம் நிறையா வெச்சால் நம்ம வெளியில் போய் எங்கேயும் நம்ம வாங்காமல் நம்ம இத் வந்து வீட்டில் பண்ணலாம் இதனால நமக்கு வந்து பணமும் சேமிக்கிறது நம்ப வீட்டில் இவ்வளோ செடி இருக்கின்னுட்டு நமக்கும் ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் இது ஒரு பிஸ்னஸாகவுமே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் செடி கொடி வளர்க்கம்மோது காற்று ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம காற்று வைக் வர வர வர நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கூடும் ஸோ வந்து கார்டனிங் வந்து இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும் இது ஒரு கலையாக உருவாகணும் அன்றத்தான் இந்த ஸ்பீச்